எனக்கு பிடித்த உணவு என்னவென்றால் பிரியாணி பிரியாணி என்றாலே ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவேன் இதுக்காகவே வந்து என்ன பண்ணுவேன்னால் வந்து பத்து கிலோமீட்ரு வந்து வண்டி எடுத்துட்டு போய்விட்டு வந்து அங்கே ஒரு பாய் கடையில் போய்விட்டு பிரியாணி சாப்பிடுவேன் அது மட்டும் கிடையாது பிரியாணி மட்டும் கிடையாது மாலை நேரத்தில் வந்து சூப் குடிக்கிறதுக்காகவும் பாய் கடையில் போய்விட்டு வந்து சூப் குடிப்பேன் அதுக்கு அப்புறம் வந்து வீட்டில் வந்து அம்மா வந்து பணியாரம் சுட்டாங்கன்னால் அது வந்து விரும்பி சாப்பிடுவேன் பணியாரம் செய்ய சொல்லி சாப்பிடுவேன் மனைவி வந்து ரசம் செய்ய சொல்லிக் கொடுத்து மனைவி கையால் வந்து ரசமும் சாப்பிடுவேன் அப்பறம் வீட்டில் வந்து எனக்கு வந்து ஃபிஷ்ஷு ஃபிரை பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா சாப்பிடுவேன் ஃபிஷ்ஷு இறாலு அதில் வந்து நாட்டுக் கோழி வந்து குழம்பு வச்சு கொடுத்தாங்கன்னா ரசம் மாரி வச்சி கொடுத்தாங்கன்னா அதையும் நான் நல்லா வந்து விரும்பி வந்து சாப்பிடுவேன் இதுதான் வந்து அப்பறம் நார்மலாக இட்லி தோசை சப்பாத்தி இதுமாதிரி உணவுகளை வந்து பெரும்பாலுமே வந்து எடுத்துப்பேன் மாலை நேரத்தில் வந்து சப்பாத்தி தான் மோஸ்ட்டாக எடுத்துப்பேன்